நாலு எட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு என் பொண்ணோட பர்த்டே ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி அஞ்சு என் அக்கா பொண்ணோட பர்த்டே ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி அஞ்சு தங்கச்சியோட கல்யாண நாள் ஏழு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மாமாவோட நினைவு நாள் இருபத்து எட்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு காலேஜ் முடிச்ச ஆண்டு